குட் மார்னிங்மா சொல்லுங்க

சரி உங்கள் மார்க் என்ன சரி என்ன குரூப் எடுத்தீங்க தெரிஞ்சவங்க எனக்கு ஏவிசியில் இருக்காங்க நான் ரெக்கமண்ட் பண்ணுறேன் நான் ரெக்கமண்ட் ஷீட் வாங்கி கொடுக்குறேன் ஆ சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க எஜுகேஷன் சம்மந்தமாக ஒழுங்காக படிங்க ஆ சரிம்மா நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு உங்களோட அந்த ப்ரூஃப்யெலாம் கொடுத்தீங்கன்னா நான் காலேஜில் ஷீட்டு வாங்கி கொடுத்துருவேன் சரிம்மா சரி